அண்ணே கொஞ்சம் ரொம்ப வெட்கையாக இருக்கு கொஞ்சம் ஏசி போட்றிங்களாண்ணே என்ன தம்பி இப்படி சொல்றிங்க நாங்களும் காசு கொடுத்துதான்பா வரோம் நீங்கள் என்னன்னா பெட்ரோல் இல்லைங்குறீங்க இதெலாம் முன்னாடியே போட்டு வைக்கணும்னு தெரியாதுங்களா உங்களுக்கு இல்லைப்பா தம்பி கொஞ்சம் பெட்ரோல் இருந்தா போடுப்பா நான் எதோ காசுக்காக சொல்றின்னா கூட நான் எக்ஸ்ட்ரா அமௌன்ட் தரேன்பா ஓ ஓ சரிப்பா சரிப்பா பெட்ரோல் இப்போ பெட்ரோல் இல்லைனா ஏ பெட்ரோலுக்கும் ஏசிக்கும் சம்மந்தம் இருக்காப்பா ஆ சரிப்பா தம்பி அதெலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை தெரியாமல் தான் அதை கேட்டேன் தெரிஞ்சிருந்தா இந்தளவுக்கு கேட்டுருக்க மாட்டேன் நான்

சரி அதுலாம் ஒரு பிரச்சனை இல்லைப்பா தம்பி நீங்கள் ஒட்டுறீங்க உங்களோட வேலையை பார்க்குறீங்க நான் அதிலிருந்து அமௌன்ட் குறச்சிலாம் தர முடியாது நாங்களும் பயணம் செய்கிறோம் நீங்களும் உங்கள் வேலையை பார்க்கணும் நீங்கள் குடும்ப கஷ்டோலாம் இருக்கு அதுலாம் பண்றதுக்கு நாங்கள் ஒரு தகுந்த பணத்தை நாங்கள் கொடுத்து தான் ஆகனும் சரி தம்பி ஆ இந்த வெயில் ரொம்ப இருக்குப்பா இப்போ வேறு என்னன்னு தெரில ரொம்ப வெயில் இருக்கவும் தான் நான் கேட்டுவிட்டேன் யோசிக்காமல் சரி இன்னும் எவ்வளோ தூரம்பா போகணும் பெட்ரோல் பங்க் சரி தம்பி சரி தம்பி இந்த வெயிலாக இருக்கா அதனால் யோசிக்காமல் கேட்டேன் மன்னிச்சிருப்பா பார்த்துக்கலாம்பா சரி தம்பி சரி போங்க பெட்ரோல் பங்க் போங்கப்பா பார்த்துக்கலாம் நான் அது வரைக்கும் விண்டோவை இறக்கி வச்சுகிறேன் ஆ சரி தம்பி